வணக்கம்ங்க எங்கள் தோட்டத்தில் விவசாயம் பண்ணுறதுக்கு கிணறு வசதி இருக்கு கிணறு இருந்தாலும் அந்த பழைய காலத்தில் வெட்டின கிணறு கிட்டத்தட்ட அறுபது எழுபது வருஷங்கள் ஆகிடுச்சு இடையிலல்லாம் ஒரு டைம் ரொம்ப வெள்ளம் வந்து அந்த பாம்பேரியெல்லாம் புட்டு ரொம்பவும் கீழே விழுந்துடுச்சு எல்லாம் கிணத்துக்குள்ளே இருந்தது ஒரு டைமு ரொம்ப சிரமம் பட்டு எல்லாம் செலவு பண்ணி எடுத்தோம் அந்த எடுத்ததுக்கு கூட நமக்கு ஈடு கிடையாது வருமானம் இல்லை அது எல்லாம் கடனாக தான் போச்சு நம்ம அந்த கிணத்துல விழுந்த மண் அள்ளுறதுக்கே இப்போல்லாம் சுற்றிலும் இருக்கிற பாம்பு ஏரி இதெல்லாம் நம்ம கட்டவே முடியாது கட்டுறது அப்படின்னா பல லட்சக் கணக்கில் செலவாகும் அந்தளவுக்கு நம்ம முதலீடு போட்டு செய்ய முடியாது செஞ்சாலும் நமக்கு அதில் அதனால ஒன்றும் யூஸும் இல்லை அந்தளவுக்கு முதலீடே நம்மளால் முதல்ல பண்ண முடியாது அது எதோ அரசாங்கங்கள் பார்த்து இது மாதிரி இது டேமேஜ் ஆனதெல்லாம் செஞ்சு கொடுத்தா விவசாயிகளுக்கு நல்லா இருக்கும் இப்ப இருக்குற நிலத்தில் தண்ணி கம்மியாக தான் இருக்கு கிணத்துல ரொம்ப ஆழத்தில் தான் இருக்கு இருந்தாலும் இப்போ அரசாங்கம் மூலியமாக நமக்கு வந்து இந்த சொட்டு நீர் திட்டம் ஒன்று ஃபுல் மானியத்தில் கொடுத்தாங்க சமீபத்தில் அதை தான் இப்போது யூஸ் பண்ணிட்டுருக்கிறோம் இருக்கிற கொஞ்சம் தண்ணியை வச்சுட்டு பயிர்களுக்கு அந்த டியூப் மூலியமாக சொட்டு நீர் மூலியமாக விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை இப்போ போட்டுருக்கிறோம் அந்த இது இப்போது தான் போட்டுச்சு போட்டு முதல் முறையாக குச்சி நட்டுயிருக்கோம் எனக்கு நினைவு கிட்ட தட்ட முப்பது நாற்பது வருஷத்தளவில் எங்கள் வயலில் சோளத்தத்தை சோளம் அந்த மாதிரி தான் போட்டு கடலை இப்படி தான் போட்டுருந்து இப்போது தான் முதல் முறையாக குச்சி நட்டுருக்கிறோம் இருக்கிற தண்ணி சொட்டு நீருங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக பாயும் அப்படின்ட்டு அதுவும் இல்லாமல் லேபர்ஸ்னா ரொம்ப டிமாண்டா தான் இருக்கிறாங்க விவசாயம் பண்ணுறதுக்கே இப்போ யாரும் ரெடியாக இல்லைங்க லேபர்ஸ் வர்றதில்லை மெயின் காரணம் என்ன அப்படின்னா எல்லாம் இந்த நூறு நாள் வேலை திட்டம் வச்சுகிட்டாங்க எல்லாம் எல்லோருமே அங்கே போயிடுறாங்க இதுக்கு யாரும் வரமாட்டிங்கிறாங்க விவசாயத்துக்கு நம்ம ஒருத்தராகவும் வேலை செய்ய முடியாது விவசாயி விவசாயம் பண்ணுறதுக்கு நிறைய ஆட்கள் தேவை அதில் இது ஒரு பெரிய குறையாக தான் இருக்கு விவசாயிகளுக்கு இதையெல்லாம் ஏதாவது நிவர்த்தி செஞ்சால் நல்லா இருக்கும் நீர்வளம் இருக்கிற கொஞ்ச நீரை வச்சு உபயோக படுத்துறதுக்கு அரசாங்கம் வந்து சொட்டு நீர் திட்டம் மானியத்தில் கொடுத்துருக்காங்க அதுக்காக அரசாங்கத்துக்கு மிக்க நன்றி